டெங்கு மலேரியா இந்த மாரி வந்து பிரச்சினை எதனால் வருதுனால் கொசு மூலிமா தான் வருது கொசு வந்து அதிகரிக்குது ஒரு கொசு வந்து முட்டை ஒரு கொசு வந்து ஆயிரம் முட்டையிடுது அது வந்து நார்மலாக வந்து செடியிலேயோ கொடியிலேயோ வந்து முட்டையிடுறதில்ல நல்ல தண்ணீரில் மட்டும்தான் வந்து கொசு வந்து முட்டையிடுது இப்போ நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணாத பின்னாடி வந்து தொட்டி இருக்கும் அந்த தொட்டியை வந்து நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம் இருந்தாலும் கவித்து வச்சுருக்க மாட்டோம் மேலே வந்து தண்ணி உள்ளே போய்விட்டு தேங்கிற அளவுதான் வந்து நம்ம அதை திறந்தே வச்சுருப்போம் டக்குனு நமக்கு தெரியாமல் வந்து மழை பெய்யும் நம்ம அதை வந்து கண்டுக்க மாட்டோம் பின்னாடி போய் கண்டுக்கவும் மாட்டோம் ஒன்றும் மாட்டோம் அந்த நல்ல தண்ணீர் வந்து அந்த தொட்டியில் போயிட்டு நின்று அது மூலம் கொசு போயிட்டு அதில் முட்டையிட்டு கொசு வந்து ரொம்ப அதிகரிக்குது இதன் மூலிமா வந்து டெங்கு மலேரியா போன்ற நோய் வந்து ஏற்படுது இப்போ இளைஞர்களுக்கு வந்து கொசு கடித்தா அது எதிர்ப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இதை விட வயதானவர்கள் வயதானவங்கள் பாட்டிங்கள் ஆயாங்கள் அந்தமாரி இப்போ தாத்தாங்களுக்கெலாம் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அந்த டைமில் போயிட்டு கொசு கடிச்சுதுனா நோய் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிக்கும் அந்த பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுனால் எந்த ஒரு இடத்துலையும் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் காட்டில் எந்த ஒரு இடத்துலையும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் தொட்டி இந்தமாரி வாட்டர் பாட்லில் வந்து தண்ணி நம்ம வந்து குடிச்சுட்டு அந்த பாட்லை வந்து அப்படியே விட்டர்றோம் அதை விட்டுட்டு அதில் வந்து தண்ணி அதில் வந்து தேங்கியிருக்கும் அந்த தண்ணியில் போயிட்டு கொசு வந்து ரொம்ப முட்டை அதிகமாகிடும் முட்டையிட்டவொன்னே அந்த கொசு வந்து ஒரு நூறு கொசு அது மூலிமா வெளியே வரும் அந்த நூறு கொசு வந்து ஆயிரம் முட்டையை வெளியிடும் அது மூலிமா வந்து ரொம்ப கொசு அதிகமாவும் எங்கேயுமே வந்து தண்ணி தேங்க விடக்கூடாது கொசு வந்து நல்ல தண்ணீரில் மட்டும்தான் வந்து முட்டையிடும் அதாவது சாக்கடை அந்தமாரி எந்த ஒரு இதுலேயும் வந்து கொசு போய் முட்டை இடாது நல்ல தண்ணீரில் மட்டும்தான் போயிட்டு கொசு முட்டையிடும் மழை நீரில்தான் நம்ம வந்து அதிகமாக வந்து தண்ணி வீட்டு தண்ணி அந்த அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தண்ணி பிடிப்போம் யூஸ் பண்ணுற அளவு பிடிச்சிட்டு நம்ம அதை அப்படியே மூடி வைச்சுருவோம் இதே மழை பெய்கிற டைமில் அப்போ நம்ம வீட்டு பின்னாடி தொட்டி இருந்ததுனாலா அதை நம்ம அப்போ கண்டுக்கவே மாட்டோம் மழை தண்ணி தானே பெய்து அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடுவோம் அதில் தான் வந்து கொசுவே உருவாகுது அதை வந்து தேங்காமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டாவே போதும் இந்தமாரி தேங்காய் மூடிகளில் வந்து தண்ணி நிற்கும் அதில் போய் கொசு முட்டையிடும் ஃப்ரிஜ்ஜில் வந்து பின்னாடி இந்த தண்ணி ஒன்று இருக்கும் அதில் வந்து நம்ம க கவனிக்கயே மாட்டோம் ஃப்ரிட்ஜ்ஜு பின்னாடி வந்து ஒரு ஃப்ரீசர் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் நம்ம ஐஸ் கட்டி ஆனதை வந்து நம்ம வந்து கூல் பண்ணுறப்ப அந்த தண்ணி போயிட்டு அந்த பாக்ஸில் தான் வந்து போயிட்டு ஸ்டோர் ஆகும் அந்த ஸ்டோர் ஆகிறத வந்து நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அதில் போயிட்டு கொசு போய் முட்டையிடும் அந்தமாரி எந்த ஒரு கொசு வந்து முட்டையிட இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு இதுலேயுமே போயிட்டு தண்ணி தேங்காமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் மூடி வச்சுருக்கணும் தொட்டி இருந்ததுனால் அதை கவித்தி வச்சுருக்கணும் தேங்காய் மூடி இருந்ததுனா எரிச்சிடணும் வாட்டர் பாட்டில் வந்து திறந்து வச்சுருக்கக்கூடாது வாட்டர் பாட்டில் திறந்து வச்சுருக்கது மூலமாக அது உள்ளே தண்ணி இருக்கும் அது போயிட்டு அப்படியே இதாக இருக்கும் வாட்டர் பாட்டிலெலாம் குடிச்சுட்டோனா அந்த மூடி போட்டு கீழே போட்டோவே போதும்